கிராமஃபோன் கேசட்டுகள் இதெல்லாம் வந்து பொக்கிஷமாக பாதுகாக்கிறது வந்து ரொம்ப அவசியம் அப்போ வந்து பாட்டு கேட்கறதுனா ஒரு ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் நம்ப வந்து அந்த கேசட்டை வாங்கி அதை ஒரு படம் ரஜினி படம் கமல் படமெலாம் வந்துட்டால் அதை கேட்கறதுக்கு அவ்வளோ ஒரு இனிமையாக இருக்கும் இப்போல்லாம் அப்பிடிலாம் அந்த இனிமை கிடையாது அதை கேட்கறது கிடையாது அப்போம்லாம் ரேடியோவில் வந்துட்டு பாட்டு கேட்கறதுக்கு இந்த பாட்டு வை எதை போடுவாங்கன்னு தெரியாது ஆனால் போட்டிருவான் ஏ நம்ப பாட்டு நம்ம நம்மளுக்கு பிடித்த பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக கேட்போம் இப்போல்லாம் அந்த மாதிரியெல்லாம் இல்லை இ இப்போ கேட்கறதுக்கே பிடிக்க மாட்டேங்குது பாட்டு கேட்கவே பிடிக்க மாட்டேன்து நாற்பது வருஷத்துக்கு முப்பது வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் வந்துட்டு அப்படியே காதில் அப்படியே தேன் பாயும் அப்படி இருக்கும் பாட்டுகளுமே இப்போ வர பாட்டுகளும் கேட்க பிடிக்கலை படங்களும் பிடிக்கலை அந்த மாதிரி இருக்குது அதனால் தான் அப்போ உள்ள பாட்டுகள் படங்களெலாம் கே கேசட்களெலாம் சேகரிச்சு வச்சுக்கிட்ருக்காங்க சினிமா துறையில் எங்களுக்கும் அந்த மாதிரி தான் அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ்களோடு சேர்ந்துகிட்டு அரட்டை அடிச்சுட்டு கேட்கும் போது அது ஒரு ஜாலியாக இருக்கும் வேலை பார்த்துட்டு கேட்கும் போதெல்லாம் இப்போ வந்து ப ப கேட்கறதுக்கு பிடிக்கலை அது அது நல்லாவும் இல்லை பாட்டுகளோடய அர்த்தங்களும் புரிய மாட்டேங்கிது அது ந என்ன பண்ணுறதுனு தெரியலை